நேற்று இரவு வந்து என்னோடய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காண்டி வந்துவிட்டு நான் உணவு வந்து ஆடர் பண்ணேன் மொத்தம் நாலு பேர் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் ஆடர் பண்ணேன் அந்த கடையிலேருந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கனா எனக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் நூடுல்ஸும் என் கணவருக்கு வந்துவிட்டு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் என்னோடய குழந்தைங்களுக்கு வந்துவிட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டு வந்து ஆடர் பண்ணியிருந்தேன் அப்றம் சில்லி சிக்கன் ஒன்றும் சிக்கன் க்ரேவி ஒன்றும் ஆடர் பண்ணியிருந்தோம் இதில்லாமல் வந்துவிட்டு நாலு ஐஸ்க்ரீம் சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து ஆடர் பண்ணியிருந்தோம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நான் ஆடர் பண்ணது வந்துவிட்டு ஒரு ஏழு மணி வாக்கில் வந்து நான் ஆடர் பண்ணேன் எனக்கு வந்து டெலிவரி ஆனது வந்துவிட்டு ஒன்பது மணி வாக்கில் வந்து எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு இதில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ஐஸ்க்ரீமு அந்த பெப்பர் சிக்கன் சில்லி சிக்கன் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சி குழந்தைங்களுக்காண்டி நான் ஆடர் பண்ண அந்த மட்டன் பிரியாணி ரெண்டும் வந்துவிட்டு அதுக்கு பதிலாக வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி வந்து ஆடர் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துவிட்டு சிக்கன்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதினால தான் நாங்கள் மட்டன் பிரியாணி ஆடர் பண்ணியிருந்தோம் அதுவும் ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால வந்துவிட்டு அது அவங்களுக்கு செரிமானம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தோணியிருந்துது அதனால மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க அதனால் வந்துவிட்டு அந்த ஆடரை கேன்சல் பண்ணி எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வந்துவிட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து வாங்கின உணவகத்தில் வந்துவிட்டு கடையில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அந்த புகாரை வந்து நாங்கள் புகார் பண்ணியிருந்தோம் அந்த கடைக்கு அந்த உணவகத்தில் வந்துவிட்டு என்ன சொன்னாங்க அப்படினா இப்போதைக்கி எங்கக்கிட்டே ஆள் இல்லை அதனால் வந்துவிட்டு நாங்கள் ஆள் வந்ததுக்கப்புறம் வந்துவிட்டு நாங்கள் அதை மாற்றி நாங்கள் வாங்கி நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்துவிட்டு இப்போ வரைக்கும் வந்துவிட்டு எனக்கு வந்து எந்த ஒருமான பதிலும் அளிக்கலை எங்களுக்கு நைட்டு பத்து மணி ஆகுது இப்போது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் அளிக்காமல் இருக்காங்க சீக்கிரமாக வந்துவிட்டு எங்களுக்கு பதிலளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் சாப்பிடாம வந்து காத்துட்டுருக்காங்க அதனால் வந்துவிட்டு எங்களோடய ஆடரை வந்து நீங்கள் வந்து திருப்பி வாங்கிக்கங்க அப்படி இல்லை அப்படினா எங்களுக்கு அதுக்கான பணத்தை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்குறத்துக்கு நீங்கள் வந்து முன் வரணும் அதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு வந்துவிட்டு என்ன அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு வந்து செஞ்சுக் கொடுங்க